வணக்கம் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசி பேசி பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு இரண்டு நாள் முன்னாடி வந்து எங்களுடைய வீட்டில் வந்து யூபிஎஸ் கெட்டுப்போய்விட்டது நாங்கள் வந்து நானும் என் மனைவி வந்து சேர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டில் உள்ள சிறிது தூரத்தில் உள்ள டிமார்ட்டுக்கு போயிருந்தோம் அங்கே எலக்ட்ரானிக் பொருள் பொருள் ஒன்றை பார்த்தோம் மின்விளக்கு ஒன்று கரண்ட் போய்விட்டால் அது எரியும் ஒன்றை வாங்கினோம் எலக்ட்ரானிக் பொருள் அது மிகவும் ரொம்பவும் யூ யூஸ்ஸபுளாக இருக்கின்றது ஸோ வந்து அது மிகவும் வந்து இருட்டில் நேரத்தில் குழந்தைகள் பயந்துவிட விடுவார்கள் ஸோ அந்த அந்த லைட் எலக்ட்ரானிக் லைட் மிகவும் யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றது ஸோ அதைப்பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது சார்ஜ் அது எலக்ட்ரானிக் பொருள் சார்ஜ் போட வேண்டிய ஒன்று ஒரு பொருள் அது எலக்ட்ரானிக் பொருள் மிகவும் நன்றாக இருக்கின்றது நான் வாங்கி ரொம்ப பேர் வந்து பார்த்து இது வந்து ரொம்ப நன்றாக இருக்கின்றது என்று என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லோரும் அந்த லைட்டை வாங்கினார்கள் எலக்ட்ரானிக் லைட் அது மிகவும் நன்றாக இருக்கின்றது நீங்கள் எல்லோரும் வாங்குங்கள் இது ரொம்பவும் நன்றாக இருக்கின்றது கரண்ட் வீட்டில் இல்லை என்றால் கூட நீங்கள் இதில் வைக்கலாம் மிகவும் உபயோகமாக இருக்கின்றது உங்களுக்கு என்று நான் சொன்னேன் என்னுடைய அண்ணி அண்ணா எல்லோரும் வந்து அவர்களும் போய்விட்டு இந்த கடையில் இந்த மின்விளக்கை வந்து வாங்கினார்கள் அது மிகவும் நன்றாக இருக்கின்றது ரொம்ப பேர் சொன்னார்கள் கரண்ட் போய்விட்டால் எலக்ட்ரானிக் பொருள் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று அது எல்லோர் வீட்டிலும் இருக்க வேண்டும் சிறு சிறிது சின்ன குழந்தைகள் எல்லாம் இருப்பார்கள் இருட்டில் பயந்து விடுவார்கள் ஸோ அதனால் வந்து அந்த பொருள் எப்போதுமே எலக்ட்ரானிக் பொருள் வீட்டில் இருக்க வேண்டும் முன்ன காலத்தில் எல்லாம் தீபத்தை ஏற்றி வைத்து வைப்பார்கள் இந்த இந்த இந்த ஜெனரேஷனில் அதெல்லாம் இல்லை ஸோ அதனால் எல்லோரும் எலக்ட்ரானிக் பொருளை உபயோகம்படுத்திக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதுவரை நன்றாக நன்ற விஷயம் எலக்ட்ரானிக் பொருள் எல்லோரும் வையுங்கள் வீட்டில் நன்றி